ஹலோ சார் குட் ஈவினிங் சார் வசந்தபவன் ஹோட்டலுங்களா சார் நாராயணன் இருக்காங்களா சார் நான் நேற்று சாப்பாடு ஆட்ரு பண்ணிருந்தேன் சாப்பாடு வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வந்து ஒரு ஒன்ஸா பாக்கெட் போட்டுக்கோங்க சாம்பார் சாதம் ஒரு நாலு பாக்கெட்டு பிரட் அல்வா ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி வந்து ஒரு டூ கேஜி அப்பளம் வந்து ஒரு பத்து வாழை இலை ஒரு பத்துன்னு ஆர்டர் பண்ணிருந்தேன் சார் சார் நேற்று மழை ரொம்ப ஈ அதிகமாக இருக்கு வேறு ரொம்ப ஹெவியாக இருக்கு வேறு ஆனாலும் நீங்கள் ஆட்ரு கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிட முடியுங்களா சார் ப்ளீஸ் சார் சார் ஏன்னா மழை ரொம்ப வெளியே அதிகமாக இருக்கு என்னால் வாங்கிக்க முடியாது சார் அதேமாதிரியே நீங்கள் பெனால்ட்டி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க சார் சாப்பாடு ஆட்ரு நான் பே பண்ணிவிட்டேன் நீங்கள் பெனால்ட்டி போட்டீங்கன்னா எவ்வளோ போடுவீங்க ஒரு டூ ஹண்ரட் போடுவீங்களா ஆ ஓகே சார் எடுத்துக்கோங்க ஆ ஒ யெஸ் சார் யெஸ் சார் டூ ஹண்ரட் எடுத்துக்கோங்க டூ ஹண்ரட் எடுத்துக்கிட்டு நீங்கள் மீதி அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கே வந்து ஜிபே பண்ணி விட்டுருங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் ஓகே சார் ஓகே சார் பெனால்ட்டி எடுத்துக்கோங்க சார் ஆமாம் ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்